கேட்குதுப்பா நாங்கள் ஜேகே ட்ராவல்ஸ்லேந்து பார்க்குறோம் நாங்கள் நீங்கள் கேப் புக் பண்ணிட்டுருந்தீங்க ஓகே சார் ஃபேமிலியா எத்தைனி பேர் வரீங்க ஓகே சார் மூணு பேருன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் பேக்கேஜே கரெக்டாக இருக்கும் சார் ஓகேங்களா சாத காரு உங்களுக்கு எந்த மாதிரி இது ஆமாம் சார் ப்ரீமியம் பேக்கேஜ் ஏசி வெஹிக்களு வேணுமா என்ன வெஹிக்கள் வேணும் தெரிஞ்சிக்கலாமா நாண் ஏசியே பெட்டர் சரி எந்த வெஹிக்கள் உங்களுக்கு தேவைப்படுது சார் எதாது நான் உங்களுக்கு ரெக்யூர் பண்ணவா ஓகே சார் நாலு பெரு போகிறது உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது குழந்தைகளா இல்லை பெரியவங்களான்னு சொன்னால் நான் அதுக்கு அந்த மாதிரி கூட சொல்லுவேன் சார் பெரியவங்கள் ரெண்டு பேர் குழந்தைங்க ரெண்டு பேர் அப்டே ஒரு ஃபேமிலி அது உங்களோடய பசங்களாக சார் ஓகே ஓகே ஓ ரொம்ப சந்தோசம் சார் சார் நீங்கள் இப்போ ஒன் டேக்கு ஓகே சார் நான் அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் கிளியராக சொல்கிறேன் நீங்கள் இப்போது திருச்சிலேந்து ஸ்ரீரங்கம் கல்லணை இது மட்டுமே ஒன் டே ட்ராவலா போயிட்டு நீங்கள் அங்கே குழந்தைங்க பிக்னிக் போவீங்க எது பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து ம் சொல்லுங்கள் சார் ம் ஓகே சார் ஓகே ஓகே ரொம்ப சந்தோசம் ஓகே சார் நிச்சயமா நிச்சயமா சார் ஓகே சார் நீங்கள் இது வந்து நாங்கள் ஜேகே ட்ராவல்ஸ் சார் இது வந்து நாங்கள் எப்போதுமே வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா உங்களுக்கு தகுந்தாமாரி உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுற ஃபினான்ஷியல் சுச்சிவேஷன்னா கட்டுப்படி ஆகுற மைலேஜ் தர மாதிரி வண்டி இருக்குது அங்கே எங்ககிட்ட வந்து பர்ஃபெக்ட்டானா கேப் டிரைவர்ஸ்லாம் இருக்காங்கள் அதனால எந்த பிரச்சினையும் இல்லை உங்களுக்கு வந்து ஃபேமிலியா சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டு வருவாரு நீங்கள் புதுக்கோட்டை லொக்கேஷன் சொல்லிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் கிலோமீட்டர்க்கு நீங்கள் வந்து எட்டு ரூபாய் எடுத்தாலும் திருச்சி டூ புதுக்கோட்டை வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகம் சார் ரெண்டாவது நான் ஒன் டே ஃபுல்லா என்னோட டிரைவர் கொடுக்குறேன் அவருக்கு நான் வந்து படி கொடுக்கணும் ரெண்டாவது வந்து அந்த ஒன் டே ஃபுல் சார்ஜஸும் நாங்கள் இது பண்ணும் இங்கே டீசல் வந்து ம் ம் சார் ஆ போகலாம் சார் போகலாம் சார்

ஆ ஓகே சார் ஓகே சார்

ஆ அது ஓகே சார் ஓகே சார் ஓகே அதாவது நீங்கள் ஒரு ஆஃப் டே கேட்குறீங்க கரெக்ட்டுங்களா ஓகே சார் ஒரு பிரச்சினையும் இல்லை இப்போது வந்து நீங்கள் வந்து டீசல் ஃபுல் டூ ஃபில் பண்ணிங்கன்னால் நாங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து டிரைவர் காசும் வண்டி வாடகையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் வருது சார் சப்போஸ் நீங்கள் வந்து டீசல் வந்து நாங்கள் ஃபில் பண்ணுறமேரி இருந்துதுன்னா கிலோமீட்டர்க்கு எட்டு ரூபாய் எடுத்துக்குறோம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த க உங்களோட இந்த இது உங்களுக்கு தேஐப்படுதுங்களா சார் கரெக்டாக இருக்குதுங்களா நீங்கள் என்னமாரி இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது எடுத்துக்கிறீங்க ஓகே சார் நாங்கள் கிலோமீட்ருக்கு எட்டு ரூபாய் எடுத்துக்கிறோம் ஓகே சார் நாளைக்கு உங்கள் கரெக்டான லொக்கேஷன் நீங்கள் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்கள் நான் உங்களுக்கு காலையில் எட்டு மணிக்கு ஷார்ப்பாக எங்கள் டிரைவர் இருப்பார் எங்கள் டிரைவர் பெரு வந்து குமரேசன் சார் சரி ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே சார் எங்கள் ஜேகே டிராவல்ஸ் சர்வீஸ்லேந்து உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்படுதுங்களா தெரிஞ்சுக்கலாங்களா

ஓகே சார் உங்களோட பேசுனது நன்றி சார் உங்களோட பயணம் இனிமையா அமைய வாழ்த்துக்கள்